தமிழ் மொழி வந்து கலாச்சாரத்தில் நல்லா பங்குவகுத்திட்டுருக்குது கலாச்சாரம்னு பார்த்தா பொங்கல் தீபாளி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே தமிழ்பாட்டு தான் தமிழ்ல தான் நாங்கள் அதிகமாக பயன்படுத்திகிட்டுருக்கோம் இப்போ இந்த விநாயக சதுர்த்தி ஒரு விநாயகர் பாட்டு பாடனும்னாலும் தமிழ் தான் விநாயாகருக்கு வழிபடனும்னாலும் தமிழ் தான் அது மாதிரி சரஸ்வதி பூஜைக்கு வழிபடும்னாலும் தமிழ் தான் பொங்கல் தீபாளிக்குலா அந்த மாதிரி பாட்டு போட்டு நல்லா டேன்ஸ் ஆடுறது தமிழ் தான் அந்த பொங்கல் தீவாளிக்கு கலாச்சாரத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து கரகாட்ட மயிலாட்ட ஒயிலாட்ட பாட்டு எல்லாத்துக்குமே தமிழ் மொழியில் வந்து பாட வச்சு நாங்கள் தமிழை வந்து சிறப்புவிக்கிறோம் எல்லா கலாச்சார அடையாளத்துக்கு தமிழ் மொழி என்ன பங்கு வகிக்குதுனு பார்த்தா முக்கியமாக நிறையா பங்கு எல்லாமே தமிழ் தான் இங்கே யாரும் வேற்றுமொழியெலாம் இங்கே யாரும் திருச்சியை பொறுத்தவரைக்கும் அதிகமாக பேச மாட்டாங்கள் பேசவும் தெரியாது தமிழ் மொழியே எங்களுக்கு தாய் மொழி தமிழ் மொழியே முதல் மொழியாக நாங்கள் பங்குவகிச்சு தமிழ் மொழியே சிறப்பாக போற்றிட்டு கலாச்சாரத்திலும் வழிபட்டுகிட்டு வந்துகிட்டுருக்கோம்